சுய உதவி குழுவை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு சுய உதவி குழு வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கியபோது நிறைய பேர் ஒரு ஏளனம் செஞ்சுட்டு இருந்த சூழலெலாம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சியெலாம் பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பெண்களிடையே ஏற்படுத்தி இருக்குது அவங்கள் இன்னைக்கு சுய தொழில் தொடங்கி அதன் மூலயமா அரசாங்கம் வந்து அவர்களுக்கு கடன் உதவி பண்ணி அதன் மூலயமா தொழில்கள் தொடங்கி இன்னைக்கு பெரிய தொழில் அதிபர்களாக ஆகியிருக்காங்க அந்த தொழிலதிபர்கள் மூலயமா இன்னும் நிறைய பெண்கள் வந்து வேலைவாய்ப்பு அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்து பெண்களினுடைய வாழ்வில் வந்து பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கு இன்னமும் கூட முன்ப முன்பை விட இன்னும் வேகமாக ஏன்னால் தொழில் நுட்பம் முன்னேறிய காலத்தில் இப்போ அந்த துறையில் தொழில்நுட்பத் துறையில் கூட நமக்கு இந்த பெண்கள் வந்து நிறையா தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அதாவது கவர்ன்மெண்ட் சென்ட்ரலாயிருந்தாலும் ஸ்டேட்டாக இருந்தாலும் நிதி உதவி பொறுத்தவரைக்கும் நல்ல கடன் கொடுக்குறதால ரொம்ப நல்லாயிருக்கு வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது இந்த திட்டம் வந்து மிக மிக சிறந்த திட்டமுனே சொல்லலாம் ஒரு முன்மாதிரி திட்டம் கூட இது இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஏன்னால் ஒரு பத்து பெண்கள் சேர்ந்து நமக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த தொழில் செய்யலாம் முடிவு எடுத்து அதை நமக்கு வங்கியில் இப்போ சொன்னோனால் அதற்கான நிதி உதவியும் கொடுக்குறாங்க அதை நமக்கு வந்து பயிற்சியும் கொடுத்து நம்ம அந்த தொழிலில் வந்து சிறப்பாக செய்யுறதுக்கான ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் சுய தொழில் சுய உதவி குழு வந்து திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பும் பெற்று கொடுத்து இருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குனு சொல்லலாம்